வங்கி இதில் வந்து எல்ஐசி பாலிசியைப் பற்றி இப்போது கேட்டிருக்கீங்க பேங்க்கில் வந்து பாலிசி போட்டால் தான் நல்லதுத்தான் வருஷத்துக்கு ஒருவாட்டி இப்போ நாங்களெல்லாம் போட்டிருக்கோம் ஏ ஏ செல்லில் வந்து இப்போ பேங்க்கு மூலிமா எல்லாமே வந்து நாங்கள் பேங்கை பற்றி இப்போ பேங்கில் போய் கேட்கணுன்றதில்ல பரிவர்த்தனை இப்போது பணம் பற்றா இது ஏ எல்லாமே வந்து இப்போ மொபைல் மூலிமாவே நாங்கள் வந்து செல்லில் பரிவர்த்தனை செஞ்சுக்குறோம் அதனால் பேங்குக்கே போகிறதில்ல அப்படி எதாவது டவுட்டாக இருந்தால் வங்கியில் போய் கேட்டுகிறோம் இப்போ பாலிசி போடுறது வந்து நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல போட்டால் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு உடல் நிலையில் அப்படி இப்படியா சப்போஸ் வந்து ஆக்ஸிடெண்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆனால் ஐயோ நம்ம எதுவுமே போட்லையே எங்கேயும் அப்படின்னு வருத்தப்படுறத விட இப்போ சொல்லும்போது நம்ம அதை போட்டு வெச்சுருந்தா நம்மளுக்கு வந்து பிற்காலத்தில் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் வந்து நிறைய வந்து ஏன் போடால் அவன் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம அதை போட்டத்து போட்டுறதில்ல ஒரு சிலர் சொன்னாலும் கேட்கறதில்ல போட்டமுன்னால் அது நம்மளுக்கு வந்து நல்லத்தான் வருஷத்துக்கு ஒருவாட்டி நம்மளால ஒரு முந்நூறு நாநூறுரூபா போட முடியாதா போட்டமுன்னால் நம்மளுக்கு வந்து லைஃப் லாங்க் நல்லாயிருக்கும்